என்னோடய ஃபோட்டோஸை சமூக சமூக வலைத்தலங்களில் வந்து நான் போஸ்ட் போடுவேன் இன்ஸ்டாக்ராமு அந்த மாதிரி ஸ்டே வாட்ஸப்பில் போடுறது அது வந்து என்னோடய ஒரு எப்படி என்னோடய ஒரு பேஷன்லாம் சொல்ல மாட்டேன் அதை ஒரு பேசனாக எடுத்துக்கிறதுக்கு எனக்குப் பிடிக்காது பிடிச்சவங்க பண்ணுவாங்க பட் அந்த அதை போடுறது வந்து எனக்கு கொஞ்சம் ஜாலியாக அந்த மாதிரி நல்லாயிருக்கு என்ன ஒரு நாலு பேருக்கு தெரியுதுன்றதுக்காண்டி என் ஃபோட்டோவை நான் இதில் ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாக்ராம்லேயோ வாட்ஸப்லேயோ போடுறேன் பட் அதையே பேஷனா எடுத்துக்கிறது வந்து நல்லதில்ல அதை ஏன் போடுறோன்னா எப்படி சொல் நமக்குன்னு ஒரு கேர்ள்ஸ் இப்போ கேர்ள் ஃபேன் இருக்கும் பாய்ஸ் ஃபேன்ஸ் இருக்கும் நம் நம்ம பிடிச்சவங்க நம்ம பார்க்கலாம் நம்ம பிடிச்சவங்க நம்ம நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு ஃபேம் ஆகணும் அப்படின்னு நினச்சி போடுறவங்க போடுறவங்களும் இருக்காங்க நம்ம மாதிரி நம்ம நம்ம பிடிச்சவங்க நம்ம பார்த்தா போதும் அப்படின்றவங்களும் இருக்காங்க இன்ஸ்டாக்ராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாக்ராம் வந்து நிறையா இன்ஸ்டாக்ராமில் நிறையா போஸ்ட் போடுவாங்க டிஃபர் அவங்கள அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை காண்மிக்கிறக்காண்டியும் தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான போஸ்ட்டு போடுறோம் நம்ம நமக்குன்னு நமக்குள்ள உள்ள க்ரியேட்டிவிட்டியை வந்து வெளியில் வெளியில் தெரியப்படுத்தத்தணும் நமக்குப் பிடிச்சவங்களுக்கு தெரியப்படுத்துகிறதோட இன்னும் அதையும் தாண்டி வெளில தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக் நினைக்கிறதுனால தான் நம்ம வந்து இன்ஸ்டாக்ராம்லேயோ இல்லை வாட்ஸப்லேயோ போடுறோம் நம்மளோடய தெறமை வந்து வெளியே தெரிஞ்சால் தான் நமக்கான அங்கீகாரன்றது கிடைக்கும்